நாங்கள் க்ளீனிங் ஒர்க்கர் பேசுகிறோம் உங்கள் கம்பெனிக்கு நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக வரோம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பிங்க சொன்னிங்கனால் நாங்கள் அந்த டைமுக்கு வந்துடுவோம் நாங்கள் ஒரு பத்து பேர் வரோம் ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு வேணுங்க நாங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்துடுவோம் நீங்கள் எத் எத்தனை மணிக்கெலாம் ஆஃபீஸ் திறப்பீங்கன்னு சொன்னிங்கனால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுவோம் சரிங்க சரிங்க ஆ ஓகே சரிங்க ஆ சரிங்க ஓ அஞ்சு மணிக்கு அப்றம் நீங்கள் யாருமே இருக்க மாட்டிங்களா ஆ நாங்கள் அஞ்சு மணிக்கு அப்றம் நீங்கள் வந்துட்டு யாரையாவது ஒருத்தரை வந்துட்டு விட்டுட்டு போங்க நாங்கள் எல்லாத்தியும் பத்திரமா பண்ணி முடிச்சிடுறோம் நைட்டு பத்து மணி வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்குங்க ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ந்து வேலை பார்க்குறது மாதிரினா நாங்கள் அஞ்சு மணிக்கெலாம் முடித்துருவோம் நீங்கள் நடுவில் இடைவேளை விட்டு விட்டு வரதுனால எங்களுக்கு வந்துட்டு ஒரு நைட்டு பத்து மணி வரையும் ஆகுங்க ஆ ஓ சரிங்க இல்லை தண்ணியெல்லாம் தெறிக்கின்ற அளவுக்குலாம் போட்டு இது பண்ண மாட்டோம் நாங்கள் மாப் மட்டும் தான் போடுவோம் உங்கள் பேப்பர்லாம் எங் எடுத்து தூசி தட்டிவிட்டு அப்படியே வச்சிடுவோம் மறுபடியும் கீழே தரைக்கு மட்டும் மாப் போட்டு மட்டும் தாங்க துடைப்போம் அதலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பண்ணிக் கொடுத்துருவோம் ஆ சரி ஆ சரிங்க ஆ சரிங்க சரி சரிங்க நாங்கள் எப்போ நாங்கள் எப்போ சாப்புடுற போகிறது நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட போவீங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அந்த ஆ சொல்லுங்கள் ஆ தண்ணியெல்லாம் அதலாம் எங்கேயுமே தெறிக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துப்போம் மாப் மட்டும் தான் போடுவோம் எங்கள் கூட வந்து வேலை பார்க்குறவங்க எல்லோரும் அதலாம் எல்லாமே பத்திரமா தான் வேலை பார்ப்பாங்க உங் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக எப்பவுமே இருப்பாங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் நீங்கள் ம் நீங்கள் எப்பவும் ஆஃபீஸ் திறக்கற மாதிரி திறந்திங்கனா நாங்கள் வந்துட்டு எல்லாம் பண்ணிக் கொடுத்துருவோங்க சரிங்க